ஹலோ தலப்பாக்கட்டு பிரியாணிங்களா சார் நைட்டு சாப்பாடுக்கு நாலு பிரியாணி சொல்லிருந்தோம் ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணிருந்தோம் உங்கள் கடையில் தான் சொல்லிருந்தோம் ஸ்விக்கிக்கு ஃபோன் அடிச்சால் எடுக்க மாட்டேறாங்க சாப்பாடு இன்னும் வரல எட்டு மணிக்கு வர மாதிரி சொல்லிருந்தோம் மணி ஒம்பது ஆக போகுது இன்னும் வரல என்ன சாப்பாடு வருங்களா வராதுங்களா ஏன் லேட் ஆயிடுச்சு ஏன் ஸ்விக்கிக்கு ஃபோன் அடிச்சால் எடுக்க மாட்டேன்றாங்க உங்கள் டெலிவரி பாட்னர் தானே அவங்க ஃபோன் அடிச்சால் எடுக்க மாட்டேன்றாங்க என்ன காரணம் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் அர்ஜன்ட்டாக அனுப்புச்சிவிடுங்க அதோட சேர்த்து ஒரு நாலு புரோட்டா அனுப்பிச்சிவிடுங்க சன்னா மசாலா அனுப்பிச்சிவிட்ருங்க ஓகேங்களா அட்ரஸ் தெரியும் தானே அட்ரஸ் சொல்கிறன் நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு ஃபோன்ல லொக்கேஷன் அனுப்ச்சிவிடுறன் லொகேஷன் அனுப்ச்சிவிடுறன் அந்த லொகேஷனுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு அனுப்பிச்சிவிடுங்க ஏன் ஸ்விக்கி வந்து எடுக்கலை ஃபோன் எடுக்கலை அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் ஃபோன் அடிச்சால் எடுக்க மாட்டேன்றாங்கள் ஒரு மணிநேரம் லேட்டுங்க சாப்பாடு குயிக்காக வர சொல்லுங்கள் சாப்பாடு ரெடியாக இருக்குல்ல கிடச்சிரும்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைல ஓகே சார் எவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிவிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சிவிடுங்க சார் தேங்க்யூ சார்